எங்கள் ஊரில் வந்துட்டு எங்கள் சுற்றுவட்டாரத்தில் வேலைக்கு செல்பவர்கள் வந்துட்டு கரூருக்கு செல்வாங்க கோயம்புத்தூர் சென்னை வெளி மாவட்டம் வெளி மாநிலம் இந்த மாதிரி வேறு வேறு இடத்துக்கு செல்வார்கள் படித்தவர்கள் அதுக்கு தொடர்பான வேலையை செய்வார்கள் படிக்காதவர்கள் முக்கால்வாசி என்ன வேலைக்கு செல்வார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ் கரூரில் ரொம்ப ஃபேமஸானது என்னென்னா டெக்ஸ் தான் ஃபேமஸு ஸோ நிறையப்பேர் எங்களை சுற்றி இருக்கிறவங்க போகிற இடம் அப்படின்னா டெக்ஸுக்குதான் போகிறாங்க நிறையப் பேர் அதை எங்களாலேயும் பார்க்க முடியுது கரூர் கரூரில் தான் ரொம்ப மோஸ்ட்டாக அது வந்துட்டு பாப்புலராக இருக்குது படித்தவங்க பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டு மற்ற அவங்க என்னென்ன படித்திருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி சென்னை கோயம்புத்தூர் இந்த ரெண்டு இடம் வந்துட்டு ரொம்ப மெயினாக போகிறாங்க பாங்களூர் போவாங்க அது தவிர்த்து வேறு அவங்க ரொம்ப நாலேஜ் உள்ளவங்களாக இருந்தால் வேறு பக்கம் போகலாம் மோஸ்ட்டாக போகிறதுனா கோயம்புத்தூர் சென்னை பாங்களூர் போவாங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க கொஞ்சம் நாள் வேலை போய் பார்ப்பாங்க இதுக்கப்புறம் அந்த இடம் பிடிச்சி அந்த வேலை செட் ஆகிடுச்சி அப்படின்னா அங்கே போய் செட்டில் ஆகிறவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி செட்டில் ஆனவங்க எங்கே ஆகியிருக்காங்கன்னா கோயம்புத்தூர் சென்னை இங்கே இங்கேயிருந்து கரூரில் போய் செட்டில் ஆனவங்களும் இருக்காங்க நிறைய பேர் கோயம்புத்தூரில் சென்னையில் பெங்களூர்ல இன்னும் அவங்களுக்கு நல்ல வேலை இம்ப்ரூவ் ஆகிடுச்சின்னா ஃபேமிலியும் கூட்டிட்டு போய்ட்றாங்க அங்கே ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வேலையை மாற்றிக்கிறாங்க இளைஞர்கள் மட்டும் இல்லை மற்ற எல்லோருமே வேலை தேடி போகிறவங்க எல்லோருமே என்ன வேலை எந்த ஊரில் செட் ஆகுதோ அங்கே போய் செட் செட்டில் ஆகிக்கிறாங்க ஃபேமிலியும் கூட்டிட்டு போய்க்கிறாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சூல்நிலைய அமைச்சிக்கிறாங்க